வணக்கம் சார் சார் எனக்கு வந்துவிட்டு இது ஹோட்டல் எனக்கு வந்துவிட்டு இது சாப்பாடெல்லாம் வேணும் சார் நான்வெஜ்ஜுங்க சார் ஆ நான்வெஜ் வந்துவிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் சார் அப்புறம் சிக்கன் பிரியாணி சார் அப்புறம் புரோட்டா அந்த இது ஆர்ட்ருங்க சார் புரோட்டா நாலு பார்சல் சார் சிக்கன் ரைஸ் ஒரு பார்சல் சார் சிக்கன் பிரியாணி ஒரு பார்சல் சார் ஆ சரிங்க சார் மட்டன் பிரியாணி ஒரு பார்சல் ஒரு பார்சல் போதும் சார் மீன் வேணாம்ங்க சார் சார் ஆம்ப்லேட் ஆம்ப்லேட் ஆமாங்க சார் ஆம்லேட் ரெண்டுங்க சார் குருமாவே ஓகே சார் என்னோடய அட்ரஸை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் சார் எனக்கு டோர் டெலிவரி பண்ணிடுங்கங்க சார் எனக்கு இன்னைக்கு ஈவ்னிங் வேணும் சார் ஈவ்னிங் ஆறுமணிக்குங்க சார் ஆ பண்ணிவிட்டுட்றேன் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் தேங்க்யூ சார்